ஆமாம் சொல்லுங்கள் ஆ இருக்கு மேம் இருக்கு இருக்கு ஆ நீங்கள் எந்த ஊர் மேம் நீங்கள் ஓகே ஓகேங்க மேம் ஓகே மேம் எந்தமாதிரி ஸ்கூட்டி பெரிய வண்டி கேட்குறிங்களா ஜென்ட்ஸ்ஸுங்களா இல்லை லேடிஸ் ஓட்றமாதிரிங்களா ஓகே மேம் லேடிஸ் ஓட்டுறதுல இப்போ அந்த மளிகை கடையில் வச்சுருப்பாங்களே முன்னாடி லோடு வச்சிட்டு போறமாதிரிங்களா இல்லை எதா ஒன்று ஆஃபீஸ்க்கு போறமாதிரிங்களா ஆ சரி ஓகே மேம் என்ன ரேட்டு என்ன மைலேஜில் மேம் எதிர்பார்க்குறீங்க மேம் அப்படின்னா ரேட் எப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் எபோவ் வந்துரும் பரவாயில்லைங்களா ஆ ஓகே மேம் இஎம்ஐங்களா இல்லை கேஷ்ஷாக பே பண்றமாதிரி இருக்குங்களா ஆ சரி ஓகே மேம் இப்போ இருக்க நீங்கள் சொல்றமாதிரி ஒரு ஆஃபீஸ் லுக்கில் வந்து பார்த்திங்கனா ஒரு ட்யூட்டர் ஸ்கூட்டி ஒன்று இருக்கு ஒன் ஆ ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக் வருங்க அது இஎம்ஐ ஆப்ஷன்னும் அதில் இருக்கு ஆ அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மைலேஜ் வந்து பார்திங்கனா நைன்ட்டி கிலோ மீட்டர் போகும் தொண்ணூறு கிலோ மீட்டர் போகுங்க அது ஒரு ஒன் டைம் சார்ஜர் பண்ணால் ஆ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குங்க அதுலையே உங்கள் மொபைலுக்குலாம் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குங்க அதில் உங்களுக்கு லோ பேட்டரி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ட்வெண்ட்டி பர்ஸண்டேஜ்ல அதாவது ஒரு டென் கிலோமீட்டர் பேர் ரேஞ்சுலையும் ஒரு அலாரம்மாதிரி அதில் வரும் அதுலையே உங்களுக்கு ஆ எல்லாமே அதில் இருக்கு மேம் அது உங்களுக்கு வந்து கீ வந்த பார்த்திங்கனா ஃபோனில் ஆன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நாங்கள் தனியாக கீ தந்துருவோம் அதுல சாவி போட்டு ஆன் பண்ணுறமாரிலாம் வராது உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கனா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எந்தமாதிரி வருதோ ஸோ அந்தமாதிரி தருவாங்க எல்லாமே அதுல சென்சார் சென்சார் இருக்கு ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் எடுக்காமல் வண்டி ஓடாது ஸோ அந்தமாதிரி எல்லா ஆஃப் எல் எல்லா சலுகை அதில் இருக்கு உங்களுக்கு மேம் அந்தமாதிரிலாம் இது கிடையவே கிடையாது அதனால தான் இது ரேட் அதிகமாக இருக்கு நல்ல கம்பெனி இது தான் ஓகேங்களா யமஹா கம்பெனியே தான் உங்களுக்கு அந்தமாதிரி எது வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணி தந்துருவோம் அதெலாம் பிரச்சனையே இல்லை ஓகேங்களா

ஆ மேம் நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜ் கம் நின்ட்ருச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அதற்கு நியர்லீ எங்கே அங்கே ஆஃபீஸ் இருக்கோ அங்கே இருந்து உங்களுக்கு ஒன் ஹவரில் பேட்டரி கொண்டு வந்து மாற்றி தந்துருவாங்க ஓகேங்களா அதற்கு வந்து அங்க டெலிவரி பண்ணுற சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அவ்வளோ தான் வரும் உங்களுக்கு இட்ஸ் ஓகே மேம் நீங்கள் ஆஃபீஸ் வாங்க நம்ம மற்ற டீடெயில்ஸ் பேசிக்கலாங்க ஓகேங்களா ஓகே மேம் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ மேம்